வணக்கம் என் பேர் முத்துக்குமார் நான் சிவகங்கை சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் எங்கள் பகுதியில் நாங்கள் தீபாவளி பொங்கல் எண்ணற்ற சமூக கலாச்சாரங்களை நாங்கள் நடைபெறுகிறோம் பின்பற்றி வருகிறோம் எனவே முக்கியமானவை பொங்கல் பொங்கல் என்பது எங்கள் சிவகங்கையில் மிகவும் சூப்பராக நடக்கும் ஏன்னா வீரநாச்சி அம்மன் வீரநாச்சி அம்மன் என்பது சிவகங்கை செட்டிநாடு சீமையில் உள்ள ராஜாவோட ராணி ஆகும் எனவே பொங்கல் பொங்கல் விழா அப்போ மிகவும் பிரம்மாதமாக நடைபெறும் அதேமாதிரி தீபாவளி தீபாவளி பார்த்திங்கனாலுமே தீபாவளி நன்றாக கொண்டாடப்படும் நாடு என்பது என்றால் சிவகங்கை சிவகங்கை டிஸ்ட்டிக் ஆவும் எனவே சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்க்கு முக்கியமானவை பார்த்திங்கன்னா பள்ளி பள்ளி நிறுவனம் அதும் நம் அழகப்பா யூனிவர்சிட்டி ஆகும் அழகப்பா யூனிவர்சிட்டியில் எண்ணற்ற பள்ளியில் தோற் பள்ளியில் பள்ளியில் பள்ளி இருக்கிறது எண்ணற்ற பாட பிரிவு இருக்கிறது எண்ணற்ற ஆர்ட்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் எண்ணற்ற லா காலேஜ் எண்ணற்ற அனைத்து விதமான பாடப்பிரிவும் எங்கே உள்ளது என்றால் சிவகங்கையில் உள்ளது எனவே சிவகங்கை கலாச்சாரம் மிகவும் தொன்மையான கலாச்சாரம் மிகவும் முதன்மையான கலாச்சாரம் ஆகும்